ஹலோ ஆ சொல்லுங்கள்ப்பா

ம் சரிப்பா என்னைக்கு போறிங்கப்பா பதினொன்னா தேதிங்களா நம்ப காலேஜில் படிக்கிற ஸ்டூடேண்ட்டுங்களே கிளம்புறீங்களாப்பா எத்தனை பேர் கிளம்புறீங்கப்பா பத்து பேர் போறிங்களா உங்க டீமை கூட்டுகிட்டு போகிறதுக்கு நம்ப காலேஜ்ஜில் இருந்து யார்ன்னா உங்கள் கூட வராங்காளாப்பா சரிங்க மேம் சரிங்கப்பா சரிப்பா என்ன புராஜெக்ட்டு விஷயமா போறிங்கப்பா சோசியல் சர்வீஸ் பற்றி புராஜெக்ட் பண்ணிவிட்டு வரதுக்கா சரிப்பா சரிப்பா என்ன ஊர்ப்பா செட்டிக்கரைங்களா சரிப்பா சரிப்பா எத்தனை நாள்ப்பா டூடேஸ்சுங்களா டூ டேஸ் போகிறதுக்கு இப்போ போரம் போது வந்து எதுன்னா ட்ராவல்ஸ்சு இந்த மாதிரி எதனா அரேஞ்சு பண்ணியிருக்கிங்களா பத்து பேர் நான் நம்ம காலேஜ்ஜில் இருந்து போகிறதுனால நம்பளுக்கு பாதுகாப்பு இருக்கணும்ப்பா ஸ்டூடண்ட்டு பத்திரமா போய்ட்டு பத்திரமா வரணும் அதனால ட்ராவல்ஸ்சு கா இந்த மாதிரி எதுன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கிங்களாப்பா ஆ சரிப்பா சரிப்பா சரிப்பா சரிப்பா சரி சரிப்பா உங்களுக்கு பர்மிஷன் வேணுமாப்பா ஆ சரிப்பா சரிப்பா பதினொன்னா தேதி ஆ நீங்கள் அதுக்கு பத்தாந்த் தேதி ஈவனிங் இருந்தே நம்ப காலேஜ்ஜில் இருந்து கிளம்புறீங்களா இல்ல பதினொன்னாம் தேதி காலையில் கிளம்புறீங்களாப்பா பதினொன்னா தேதி மார்னிங்கிளையே நீங்கள் அப்படியே நேரா எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து அப்படியே ட்ராவல்ஸ்சு அப்படியே கிளம்புறீங்க காலேஜ்ஜுக்கு வராம ஓகேப்பா ஓகேப்பா சரிப்பா ம் ஓகேப்பா ஓகே டேக் கேர் டேக் கேர்ப்பா ம் ம் சரிப்பா